ஆ சொல்லுங்கம்மா ஃபோன் பண்ணிருந்தீங்கள் அப்படிங்களா ஓகேம்மா எங்கள்ட்ட என்னென்ன உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் சாக்லேட்டு தான் வேணுங்களா எங்கள் சாக்லேட்டு இது வெண்ணிலா எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எல்லா ஃப்ளேவர்ரும் இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்ததை விட நாங்களே எங்கள் கடையில் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இது பார்சலும் நாங்கள் அது அதாவது டோர் டெலிவரியும் பண்ணுவோம் கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் ஃபங்க்ஷன் இந்தமாரிக்கு எல்லா விஷேஷங்களுக்கும் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் கடையில் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்ட்ரு கொடுக்கலாம எல் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் இருக்குமா எல்லா வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னால் உங்களை சாப்பிட்டு பா நாங்கள் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே இது எந்த வெரைட்டிஸ் எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின் சொன்னின்னாக்கா அது நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் எவ்வளோ வேணும் என்ன ஹால் கேச்சா ரெண்டு கேச்சா கேஜி கணக்கு தான் நாங்கள் இஸ்யூ பண்ணிகிட்ருக்கோம் மொத்தமாகவும் கொடுக்கும் சில்லரையாவும் கொடுக்கும் நீங்கள் எப்படி வேன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேம்மா ஓகே ஆ சொல்லுங்கம்மா இப்போம்மா இப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாமா இப்போ ஒரு கிலோ ஐஸ்கிரீம் வாங்கினீங்கனு வச்சிக்கோங்களேன் ஒரு நூறு கிராம் ஐஸ்கிரீம் கிஃப்ட்டா ஒரு அது அந்தமாரி ஒரு கிஃப்ட்டு அந்த மாரி நிறையா கொஞ்சம் சின்ன சாக்லேட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் அந்த இந்த இது வச்சிருக்கோம் ஆஃபர் வச்சிருக்கோம் சார் நாங்கள் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்ல எல்லாமே இருக்குது சாக்லேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது வெண்ணிலாஸ் பார்த்திங்கன்னா நல்லாருக்கும் வெண்ணிலாலாம் பார்த்தா அப்படியே நீங்கள் வாயில் வச்சிது எடுக்கும் அந்த அப்படி இருக்கும் டேஸ்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட உங்களால் மறக்க முடியாது அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஐஸ்கிரீம் நீங்கள் முத நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் சாப்பிடாம நீங்கள் எப்படி சொல்வீங்க நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் எங்கள் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தெரியும் வாங்க எங்கள் கடைக்கு நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வரணும் வந்து எங்கள் ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள்